நான் ரீசன்ட்டாக வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன் அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்குனு தோணுச்சு அதனால் அந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேன் ஆன்லைனில் இப்போ அந்த சின்தட்டிக் டாப்ஸ் வாங்கினேன் ப்ராடக்ட்டு அது சின்தட்டிக் டாப்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்து ஷைனிங் க்ளாத்து லென்த்து அப்புறம் ஒன் ஃபோர் த்ரீ ஹேண்டுலாம் இருந்துச்சு நல்லாருந்துச்சு ப்ராடக்ட் வந்து நல்லாருந்துச்சு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது அதனால அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்கிக்கிட்டேன் அதில் வந்து ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருந்துச்சி அதனால எனக்கு பிடிச்சிருந்துது நான் ப்ராடக்டை ஆட்ரு பண்ணிணேன் வாங்கிட்டேன்